அண்ணா வணக்கங்கண்ணா சுகுணா சுகுணா சிக்கன் சுகுணா சிக்கன் சிக்கன் ஸ்டாலுங்களா அண்ணா மீன் இருக்குங்களாண்ணா சரி சரிங்ண்ணா இல்லை அதான் சொன்னாங்க நம்ம எங்கள் ஊர்ல் பக்கத்தில் சொன்னாங்க உங்க கடையில் மீன் கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்ப்டினு சொல்லி சொன்னாங்க அப்போவே புடி அப்போவே புடிச்சு அப்போவே இது பண்ணி தர்றிங்க எல்லாமே பண்ணி தர்றிங்கனு சொல்லி சொன்னாங்க நான் சரி சரி இல்லை ஆர்ட்ரு வேணால் ஒரு பத்து கிலோ ம அது வேணும் சரிங்க என்ன என்னென்ன மீனு இருக்குங்கண்ணா ஆ ரெண்டுக்கும் வேணுங்கண்ணா நான் கோ சரி சரிங்கண்ணா சரி சரிங்கண்ணா நம்ப ஓகே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக புடிச்சு போட்டு கொடுத்துருங்க ஒரு பத்து கிலோ பத்துக் கிலோ எல்லாம் எல்லாமே நீங்களே சுத்தம் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்களா சரி சரிங்கண்ணா சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா மே மீ மீ அஞ்சு கிலோ மீ குழம்புக்கும் அஞ்சு கிலோ ரோஸ்ட்டுக்கும் ப பண்ணி கொடுத்துருங்க சரி அமோ அமோ சரிங்கண்ணா சரிங்கண்ணா வர்ற வியா வியாழக்கிழம கிடைக்குங்களா ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு பத்துக் கிலோ பண்ணி கொடுத்துருங்கண்ணா சே சே சரிங்கண்ணா கிலோ கிலோ எவ்வளோங்ண்ணா சரி சரிங்கண்ணா சே சரிங்கண்ணா சரிங்கண்ணா நன்றிண்ணா வீட்டுக்கு கோ வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவீங்களண்ணா சரிங்ண்ணா நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றி நன்றி